சார் வணக்கம் சார் சக்தி சினிமாஸா சார் என்னோடய நேம் கிருஷ்ணன் ஆக்சுவலி பார்த்தீங்கனா என் ஃப்ரெண்டு பர்த்டேவ வந்து நம்ம தேட்டரில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அவனுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் அவனுக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கனா தேட்டரில் வச்சு அவன் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது உங்கள் தேட்டரு தான் நல்லாயிருக்கு அங்கே வந்து ஸ்க்ரீன் இருக்குது அங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கள் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்ட்டு அதை பற்றி பேசலான்னு தான் கால் பண்ணிணேன் பேசலாங்களா ஆமாம் சார் அது எவ்வளோ அமௌண்ட்டு எந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஷோ அப்படின்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலான்ட்டு ஈவ்னிங் அந்த மாதிரி இருக்க அவைலபிளாக இருக்குதுங்களா ஓ ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஈவ்னிங் ஷோவே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கனா அங்கே என்னென்ன மாதிரி சார் செலிப்ரேஷனுக்கு பண்ணுவீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கனா அங்கயே கேக் வெட்டுற மாதிரி இருக்கணும் கேக் வெட்டிவிட்டு அவனுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே பர்த்டே விஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் அதுவும் நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூவி அது வந்து அவனுக்கு பார்த்தீங்கனா ரொமாண்டிக் சம்மந்தமாக அது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக ஒரு மூவி அவனுக்கு ப்ளே பண்ணணுன்ட்டு அவனுக்கு ஆசைப்பட்றோம் ஓகே சார் அது பண்ணலான்ல இனிஷியல் அமௌண்ட் ஓகே சார் இனிஷியல் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் ஆன்லைன்லே உங்களுக்கு பே பண்ணிடுறேன் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாங்கள் ரிட்டன் கு வந்து நேரில் வந்து கொடுத் வரும் போது கொடுத்துட்றேன் சார் ஓகே சார் ஓகே சார் படம் அப்படின்னு பார்த்தீங்கனா லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு மூவி ட்ராகன்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ அது கூட அவனுக்கு அவனு அவனோடய லைஃபோடய அந்த ஸ்டோரி கொஞ்சம் ஒத்துப் போகும் ஸோ அது ப்ளே பண்ணாலே ஹி வில் பி ஹேப்பி அப்படின்னு நினைக்கிறேன் அதே பண்ணிட்லாமா ஓகே சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் ஓகே சார் நான் உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிடுறேன் பேலன்ஸ் வந்து நான் வந்து நேரில் பே பண்ணிடுறேன் சார் ஓகே சார் கொஞ்சம் பக்காவாக ஏற்பாடு பண்ணிடுங்கள் சார் தேங்க்யூ